மருத்துவர் மருத்துவர்கள் சுத்தமான வார்டுகள் போதுமான படுக்கைகள் ஆக்சிஜன்கள் பின்னல் பிற உபகரணங்கள் உள்ளிட்ட சுகாதார வளங்களால் பூர்த்தி செய்ய முடிகிறதா என்பது என்னுடைய பதில் வந்து கிராமங்களில் இதெல்லாம் தூய்மையாக இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை வெளிப்பட்ட ஊர்களில் பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல்கள் இதெல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது ஆனால் பெரிய நகரம் சிகிச்சைக்காக அது இல்லை பெருநகரங்களில் இந்த சேவைகளை மேம்படுத்த என்ன பரிந்துரை செய்கிறீர்கள் என்றால் மனிதர்களுக்கு முக்கியமான ஒன்று மருத்துவமனை அது இல்லையென்றால் அவர்களால் வாழ முடியாது அனைவருக்கும் ஒவ்வொரு நோய் உண்டு யாரும் நோய் இல்லாமல் வாழ்வதில்லை அனைவருக்கும் நோய்கள் உண்டு அதனால் என்னுடைய கருத்து வந்து எந்த இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு மருத்துவர் வேண்டும் மருத்துவமனையும் வேண்டும் தூய்மையும் வேண்டும் சுகாதாரமும் வேண்டும்